நான் வந்து பதினொன்னாம் வகுப்பு படிக்கும் போது ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போயிட்டு வர கொஞ்சம் சிரமமாக இருந்தது அதனால் ஹாஸ்டல் போய் சேர்ந்தேன் ஹாஸ்டல் வார்டன் ஒரு ரூம் காட்டினாரு அங்கே இன்னொரு ஒருத்தவன் இருந்தான் அவன் கூட பழகுவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது நான் போய் ஹாஸ்டல் வார்டன்கிட்ட கேட்டேன் வேற ரூம் மாற்றி விடுங்கள் அவர் வேற மாற்ற முடியாதுன்னாரு அப்புறம் அவன் கூடயே ஸ்டே பண்ணுற மாரி இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு பழக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு போவப் போக ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியா பழகுனான் கொஞ்சம் நல்லா அதுக்கப்புறம் கொஞ்சம் செட் ஆகுற மாரி இருந்துச்சு ஆனால் சுத்தமாக நல்லாயில்ல அப்புறம் நான் போய் திரும்ப வார்டன்கிட்ட கேட்டேன் வேற ரூம் மாற்றி விடுங்கள் அப்படின்னு அவர் வேற எதுவும் ரூம் வேக்கென்ட் இல்லை நீ அங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துனதுக்காக நான் போய் அங்கே தங்குனேன் ஒரு வருஷம் ரொம்ப இதாக இருந்துச்சு படிக்க முடியா சிரமமாக இருந்துச்சு படிக்க முடியாமல் அப்புறம் ஒரு வருஷம் அடுத்த வருஷம் கொஞ்சம் ஒரு மாதிரி செட் ஆனமாரி ஃபீல் ஆச்சி நல்லா போ நல்லா இருந்துச்சு